மழைக்காலங்களில் வந்து தட்பவெட்ப சூழ்நிலைகளால் நம்மளுக்கு மழை அத்தியாவசியமான ஒன்றாகவே இருந்தது ஆனால் வந்து இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து இருக்கிற மழை வந்து நல்ல மழை வந்தாலும் அன்றாட வாழ்க்கை ரொம்பவும் அதிகளவில் பாதிக்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் அதில் வந்து துணிகள் காயப் போடுறது துவைக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கான காய்கறிகள் விளைச்சல்கள் பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப லேட்டாகவும் அதிகமான அதிகமான விலையிலும் கிடைக்கிது பற்றாக்குறையான ஒன்றாகவும் இருக்கிறது அதுவும் இல்லாமல் மழையில் வந்து நம்மளோடய உடல் நிலைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அது வந்து அன்றாடம் வாழ்க்கைய பாதிக்கப்படுது